நான் சுச்சி பாரத் அபியான் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான் பிடி ஆஃபிஸில் வேலை செஞ்சுட்ருக்கம் போது அது ஒரு ஸ்கீமே தனியாக பக்கத்தில் நான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒரு மேடம் அதை பார்த்திங்கனா மக்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய கழிவறை வசதி மிகவும் அரசு நல்லா கொண்டு வந்திருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசக் கழிப்பறை வசதின்னு வரும் வீடு இல்லாதவர்களுக்கு கூட கழிவறை வசதி நல்லா செஞ்சுக் கொடுத்துட்ருக்காங்க இதன் மூலம் அனைவருக்கும் இலவசக் கழிப்பறை கிடைக்கிது நாங்களும் பயன்படுத்திட்டிருக்கோம் இப்போல்லாம் நாங்களாம் பாத்ரூம் வந்தால் கழனிக்கட்டு கொள்ளிமேடு அப்படின்ட்டு கொஞ்சம் போகணும் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கனா கொஞ்சம் இந்தக் கழிவறை வசதி வந்ததுக்கு அப்புறோந்தான் கொஞ்சம் பெண்களெலாம் கொஞ்சம் அடக்கமாக வீட்டில் போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ச அசிங்கம் இல்லாமல் சுத்த பத்தமாக வீட்டை வச்சுக்கிறோம் குழந்தைங்க பாத்ரூம் போனாலும் ஒரு பொறுப்பாக பாத்ரூம் போகிறாங்க வெளியில் நாஸ்த்தி பண்ணாமல் சுத்த பத்தமாக இருக்குது வீடு